சொல்லுங்கள் ஆ நாங்கள் வேலுாருங்க ம் ம் ம் ம்

சரிங்க எங்களுக்கு தயிர் பால் ப பன்னீர் மோர் எல்லாம் வேணும் நீங்கள் எப்படி ஃபுட்டு வாங்குவீங்கே ரேட்டு எவ்வளோ ம் ஒரு பாக்கெட்டு என்ன விலை ம் நாங்கள் எப்படி விற்கறது

எங்களுது இது சரி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா ஆ எந்த ஃப்ரிட்ஜ்ஜில் வைக்கிறது வீட்டு ஃப்ரிட்ஜ் ஆ ஆ ஆ ஆ ஆ

ரே ரேட்டெலாம் ரேட் எல்லாம் எப்படி

ம் ம் ஆவின் பால்

இதுங்க ஆவின் பாலெலாம் இல்லலைங்களா ச ஒரு ரெண்டு மூணு நாள் போடுங்கோ அதுக்கப்புறம் நாங்கள் கண்டியூன்வாக வாங்கிக்கிறோம் சரி ஆ இல்லைங்க வணக்கம் ஒரு முதல் ஒரு பத்து லிட்ரு போடுங்க

தயிர் ஒரு அஞ்சு லிட்ரு போடுங்கோ ஆ சரி பத்து ரூபா பாக்கெட் போடுங்க பன்னீர் போடுங்க பன்னீர் ஆ அனுப்புங்க ஆ சரி நன்றிங்க